ஹாய் ஃபிரண்ட்ஸ் இப்போ இந்தியா வேலைவாய்ப்பு திண்டாட்டம் நிறையவே இருக்குது வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் படிச்சுட்டு வர்றான் ஆனால் இந்தியாவில் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் என்ன ரீசன் இதுவரையிலையும் யாருக்குமே என்னனு தெரியலை இப்போ டபுள் டிகிரி படித்தவனும் வேலை இல்லாமல்தான் இருக்கான் சிங்கிள் டிகிரி படித்தவனும் வேலை இல்லாமல்தான் இருக்கான் அப்புறம் எதுக்கு மேற்கொண்டு டபுள் டிகிரி படிக்கிறான் டபுள் டிகிரி படிக்காமல் அடுத்த ரெண்டு வருஷத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறான் அதுக்கு ஒரு டிகிரி போதுமே இன்னொரு டிகிரி படிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு வர்றான் அந்த யூஸ்ஃபுல்னஸ் எதுவுமே கிடைக்கமாட்டேங்கிதே நமக்கு இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் வேலைவாய்ப்பு மிக மிக கம்மியாகதான் இருக்கிறது அதுக்கு சிறந்த மாற்றம் வரணுன்னா நம்ம டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ சிறந்த தொழிற்சாலைகள் வரணும் நிறைய ஃபேக்ட்ரீஸ் வரணும் புரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் வரணும் ஸோ நிறைய இம்பிளிமெண்டேஷன் பண்ணிணாதான் ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்போ ஒரு டிகிரி படிச்சவன்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் ரெண்டு டிகிரி பண்ணவன்லாம் சும்மாதான் இருக்கான் ஸோ நம்ம அந்த ஒரு டிகிரி படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா கிரியேட்டிவிட்டி திங்கிங் இருக்கணும் தென் ஐடி செக்டார் இப்போ ஐடி படிக்கிறாங்க ஸோ ஐடி ஃபீல்டில் நமக்கு வந்து வேலை இருக்குமா ஸோ வேலை வந்து ஐடியில் கம்மியாகதான் இருக்குது ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கும் நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குமா அப்டின்ட்டு அந்த ஒரு திண்டாட்டம் இருக்குது இதெல்லாம் தாண்டி நமக்கு முடித்த பாஸ் அவுட்டான ஒரு ரெண்டு வருஷம் பின்னாடி போனோம்னால் அவங்களுக்குலாம் வேலை இல்லாமல்தான் இருக்குத் அதை பார்க்குறப்ப நம்ம எப்படி சமாளிச்சு கொண்டுகிட்டு வர்றது வேலைவாய்ப்புங்கிறது நம்ம எல்லோருக்குமே வேணும்தான் ஸோ வேலைவாய்ப்பு இருந்தால்தான் வீட்டில் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் ஒரு பொசிஷனில் இருக்கலாம் அதனால் இந்திய அரசாங்கம் ஒரு சிறந்த வேலைவாய்ப்பை கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தால்தான் இந்திய அரசியலும் சரி மற்ற அரசியலும் சரி நம்ம வந்து ஸ்டாண்டர்டா நிற்க முடியும் இப்போ வந்து சவால் நிறைய சவால்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் வாய்ப்புகளும் வருது சவால்களும் வருது சவாலைதான் எடுத்து நம்ம போராடிகிட்டு இருக்கோம் வாய்ப்புகளை பயன்படுத்த மாட்டேறோம் வ சவாலில் வந்து யார் வர்றா அதர் ஸ்டேட் வந்து அவன் வந்து வாய்ப்பை தட்டிப் ப பறிச்சுட்றான் நம்ம நாட்டுக்கு வாய்ப்பை கொடுக்கமாட்றாங்க அதாவது நம்ம இளைஞர்களுக்கு ஸோ இதெலாம் கொஞ்சம் மாற்றணும் இப்போ சொல்கிறாங்க ஒரு டிகிரி படித்தாலே போதும் ரெண்டு டிகிரி எதுக்கு அப்படின்டு ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்தவன் நல்ல நிலையில் இருக்கான் ரெண்டு டிகிரி படிச்சுட்டு வந்தவன் அப்புறம் எங்கே போகிறான் அவன் ஸோ வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம நாட்டிற்கு வேணும் அது அவசியம் உதவும் கண்டிப்பாக இதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி